ஆ சுபா டைலராங்க நான் பரமேஸ்வரி எனக்கு ஒரு சுடிதார் ஒன்று தைக்கணும் நான் திருவாரூர்லேருந்து பேசுகிறேன் இல்லை சுடி ஒரு ஆரி ப்ளவுஸ் ஒன்று தைக்கணும் ஆ ஆமாம் இல்லை ஃபங்க்ஷன்க்கு போடுகிற மாதிரி தான் நான் நாளைக்கு கொண்டு வந்து தரேன் அமௌன்ட் எவ்வளோ ஆகும்ன்னு சொல்லுங்கள் லைன் வித் லைனிங் ஓட சுடிதாருக்கு அது லைனிங் நீங்கள் எடுப்பீங்களா இல்லை நான் எடுக்கணுமா நாங்கள் லைனிங் கொடுத்தாலும் அதே ஃபைவ் ஹண்ட்ரட்டா ஓகே ஓகே ஓகே மேம் ஆ நான் நாளைக் கொண்டு வந்து தரேன் எத்தனை நாளில் தைச்சி தருவீங்க எனக்கு ஒரு டூ டேஸில் வேணும் எனக்கு சண்டே அன்றைக்கி ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வேணும் மேம் அதுக்குள்ளே உங்களால் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு முடியும்னா கண்டிப்பாக நான் கொண்டு வந்து தரேன் இல்லை ரெண்டுமே சேர்ந்து தான் வேணும் ஏன்னா எனி டைம் சாரியோடு இருக்க முடியாது மேம் அப்டேயே உடனே ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே சுடி மாத்துறத்து ஆஹாம் அதெலாம் எதுவும் இல்லை எனக்கு அதுவும் வந்து நல்லா மார்டனாக அம்பர்லா மாடலில் வேணும் ஆ ஆ ஓகே மேம்